ஆ நிறைய புக்குகளெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தை பற்றி படிச்சிருக்கிறேன் புக்கு வந்து சைஸை பொறுத்து சின்ன புக்காக இருந்துச்சின்னாக்கா ஒரு இருபது பக்கம் இருந்துதுன்னாக்கா குறஞ்சது ஒரு நைட்டு படிச்சிடுவேன் கொஞ்சம் பெரிய புக்காக இருந்துச்சின்னாக்கா கொஞ்சம் நாள்படும் ஒரு வாரம் கணக்கு இதுமாதிரி ஜெயகாந்தனுடைய பற்றியும் கம்பருடைய பற்றி நெறைய தேசத்தலைவர்களை பற்றி நிறைய புக்குங்களெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான் ஒவ்வொரு புக்கில் இருக்கக்கூடிய இந்த கதையினுடைய அம்சங்களும் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய கருத்துகளும் நிறைய நான் வந்து இந்தமாதிரி படிச்சிகிட்ருப்பேன் பார்த்தோன்னாக்கா படிக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் பார்த்தின்னாக்கா நிறைய விஷயங்கள தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்குது படிச்சிட்டு மேலும் மேலும் மற்றவங்களுக்கும் சொல்லலாம் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுதான் என்னுடைய வேலை நல்லாயிருக்கு எல்லாமே பார்த்துட்ருப்போம் மேலும் அந்த மாதிரி புக்குங்கள படிச்சிட்டு தான் இருக்கிறேன் இன்னுமே நான் நல்ல விஷயங்கள்